எனக்கு வந்து எல்லா விதமான உணவு உணவும் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் பிடிக்கும் ஏன் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது கீரை சாதம் பிடிக்கும் எங்க கிராமத்தில் வந்து முருங்கை கீரை கிடைக்கும் முருங்கை கீரை கிடைக்கறதுனால எனக்கு முருங்கை கீரை பிடிக்கும் அதில் அயர்ன் சத்து இருக்கு நிறைய வியாதிகளுக்கு அது தீர்வு அதனால் எனக்கு கீரை சாப்டுறது ரொம்ப பிடிக்கும் பிரியாணியெலாம் எனக்கு அவ்வளோவா விருப்பம் கிடையாது ஆனால் ஹோட்டலுக்கு போனால் நாங்கள் பிரியாணி சாப்பிடுவோம் பிள்ளைங்களுக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படின்றதுனால அதேமாதிரி ப்ராய்லர் கோழி வந்து நாங்க சாப்பிடறத அவாய்ட் பண்ணுவோம் உடல் நிலைக்கு சா ஒவ்வாது அப்படின்ற காரணத்தினால் நாட்டுக்கோழி வந்து குழம்பு வச்சு சாப்பிடுவோம் கிராமபுறங்களில் மீன்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து விற்பாங்க பார்த்தீங்களா அந்த மீன் வாங்கி சாப்பிடுவோம் எப்போதாவாது இந்த வெளியில் போனோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான மீன் ஆற்றுல அந்த மாதிரி கிடைக்கிற மீன் வாங்கி சமைச்சா உடம்புக்கு நல்லது நாங்கள் அதெல்லாம் சாப்பிடுவோம் அப்புறம் வீட்டில் சாப்டுறத விட நாங்கள் இதைமாதிரி வெளியில் போய் ஃப்ரண்ட்ஸுங்களோடு வெளியில் போய் நாங்கள் ஒரு இடத்துல தங்கி சமைச்சு சாப்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்தமாதிரி வீட்டில் இருந்து கொல்லைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்டுறது ரொம்ப பிடிக்கும் கருவாட்டுக் குழம்பு ரொம்ப பிடிக்கும் கருவாட்டுக் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா பழைய சாதத்தில் இந்த கருவாடு வறுத்து தொட்டு சாப்டுறது கருவாடு சாப்டுறது அது ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை அந்த மாதிரி தான் பிடிக்கும் இந்த இட்லி அதிகமாகப் யாருக்கும் பிடிக்காது தோசை அதிகமாக பிடிக்கும் தோசையில் நிறைய மசால் தோசை வெரைட்டி வெரைட்டியான தோசை சாப்டுறது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அந்த பீட்ஸா பர்கர் அதெல்லாம் சாப்பிடதே கிடையாது எப்படி இருக்கும்ன்னு கூட தெரியாது ஆனால் அதெல்லாம் நாங்கள் ரொம்ப லைக் பண்ணோம் மாட்டோம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் எங்க வீட்டுத் தோட்டத்தில் காய்க்கிற காய்களை வச்சு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அது எங்களுக்கு சாப்டுறதுக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்கும் நாங்கள் எல்லாம் வெளியில் போனோம் ஒரு கோயிலுக்குலாம் போனோம் ஒரு பொங்கல் வச்சு கெடாலாம் வெட்டி சாப்பிடும்போது இன்னும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் எல்லாரோடையும் ஷேர் பண்ணி சாப்பிடறது ரொம்பவே பிடிக்கும் எல்லோரையும் அழைச்சு அதில் விருந்து மாதிரி வச்சு அந்த கெ அந்த குழம்பு கோயிலில் கிடா வெட்டி சமைக்கும்போது அந்த சாப்பாடுக்கு இணையே எதுவுமே கிடையாது எப்படி செஞ்சாலும் அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம் அதில் மனநிறைவாக இருக்கும் சாமி கும்பிட்ட மாதிரியும் இருக்கும் அதில் கறியே இருக்காது ஆனாலும் அதில் இருக்கிற ஒரு டேஸ்ட் வந்து எதுலையுமே கிடைக்காது ஸோ எங்களுக்கு அது மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப பிடிக்கும்